ஹலோ

கேட்குதா நிஷா உர கடைங்களா ஆ உங்கள் கடையில் தான் போன வாட்டி உரம் வாங்கி இருந்தோம் ஆ திருப்பியும் உங்கள் கடையில் தான் வாங்கணும் அதான் உரம்லாம் என்ன ரேட்டில் இருக்கு

ஆ அப்படிங்களா எங்களுக்கு பூச்சிக்கொல்லி வேணும் ம் அதான் அது ஆ எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து நெல் வெளையிது நெல் உளுந்து ஆ அதெல்லாம் போட்டால் பூச்சி வாராதுல்ல

ஆ இல்லை இல்லை நாங்களும் சின்ன நிலம் தான் வச்சிருக்கோம் கம்மியாக ஒரு மூட்டை ரெண்டு மூட்டை அந்த அளவுக்கு போதும் ஆ யூரியா வேணும் ஆமாம் ஆமாம் ஆமாம் மேடம் அது நல்லா இருந்திச்சு அதனால தான் திருப்பி உங்கள் கடையில் வாங்கலாம்ன்னு வந்தோம் எல்லாரும் சொன்னாங்க இங்கே தான் நல்லா இருக்கு உரம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஆமாம் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள்கிட்ட தான் வாங்கினோம் நல்லா இருந்துச்சு அதனால் தான் திருப்பியும் பூச்சிக்கொல்லி யூரியா அதெல்லாம் உங்கள்கிட்டயே வாங்கலான்றதுக்காக தான் கூப்பிட்டேன் ஆமாம் மேடம் ஆ சோ சோளம் வச்சுருக்கோம் சோளம் கரும்பு அதெல்லாம் இருக்கு

இப்போதிக்கு இப்போதிக்கு யூரியா மட்டும் போதும் நாங்கள் அது போடுறப்போ கண்டிப்பாக உங்கள்கிட்டே வாங்குறோம் ஆ வில எவ்வளோ இருக்கும் ஆ சரிங்க மேம் ம் ஆமாம் மேம் சபிதா ஆ வாங்கி இருக்கோம் ஆ ஆ ஓகே மேம் தேங்க் யூ